ஹலோ ஹாலோ நான் டூரிஸ்ட்டு ஏஜெண்ட்டு நீங்கள் டூரிஸ்ட் டூரிஸ்ட்டு ஏஜெண்ட்டு நான் நீங்கள் டூரிஸ்ட் ம் ஓகே ம் ஆமாம் நான் ஏஜெண்ட்டுனா ஹலோ ஹலோ மேம் ஓகே மேம் கோவா பேக்கேஜ்னா த்ரீ டூ டேஸ் ஒன் நைட் வந்துட்டு ஆ டூ தௌசண்ட் சம்திங் வருது மேம் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபாட்டி ஃபை ருப்பீஸ் வருது மேம் ஓ ஃபைவ் டேஸ்க்குனா செவன் தௌசண்ட் சம்திங் செவன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்ட்டி அப்படி வருது மேம் ஆ எவ்வளோ பேர் எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்க மா டென் பீப்புள்னா ஆ ஆஃபர் நம்மகிட்ட வந்து ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது மேம் ஊட்டி ஆ ஸ்பெஷல் ஆஃபருன்னா அப்புறம் மணாலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவா பக்கத்தில் இருக்கிற நிறையா பிளேசஸ்க்கு ஒண்ணா கூட்டிட்டு போகிறோம் அதுக்கு டென் பீப்புள்னா ஆ ஃபிஃப்ட்டி தௌசண்ட் சம்திங் நம்ம வந்து ஷார்ட் பேக்கேஜாக ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டுருக்குறதுனால ஃபிஃப்ட்டி தௌசண்டலேயே நம்ம முடித்து கொடுக்குற மாதிரி இருக்குது மேம் நம்ம ஒரு செவன் டூ எயிட் பி பிளேசஸ் நம்ம வந்து சுற்றி காட்டுவோம் ஆ அதுக்கெலாம் தனி சார்ஜஸ் மேம் ஆ அது கூட டென் தௌசண்ட் அப்படி ஆகும் மேம் சிக்ஸ்ட்டி தௌசண்ட் சம்திங் டோட்டல் பேக்கேஜோடைய அமௌண்ட்டு இல்லை மேம் எல்லாம் நம்ம பேக்கேஜ்லேயே வந்துடும் மேம் ஆ ஃபிளைட் சார்ஜஸ் அங்கேருந்து ஆ ஹோட்டல் இருங்க ஃபிளைட் சார்ஜஸ் அங்கேருந்து ஹோட்டல் சார்ஜஸ் எல்லாம் நம்மளுடைய பேக்கேஜ்லேயே வந்துடும் மேம் தென் நமக்கு ஆ இப்போ புதுசாக நாங்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் கேரளா ட்ரிப்பு ஒன்று அதுக்கு வந்து ஃபோர் ஃபோர் பீப்புல்ஸ் த்ரீ தௌசண்ட் சார்ஜ் பண்ணுறோம் மேம் அங்கேயே நம்ம கேரளா மொத்தமாக சுற்றி காட்டுறோம் பாலக்காடு த்ரிசூர் அதுக்கப்புறமா கொச்சி அந்த மாதிரி நம்ம போட்டிங்லாம் கூட்டிட்டு போவோம் ஒரு ஆளுக்கு த்ரீ தௌசண்ட் சம்திங் சார்ஜ் பண்ணுறோம் டூ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்ட்டி ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் ஆ ஃபுட்டுலாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் மேம் ஆ சரி

ஆ எல்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் மேம் ஹோட்டல் சார்ஜஸும் அதில் இன்க்லூடட் ஃபோர் பர்சண்ட் த்ரீ த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்ட்டி ருப்பீஸ் ஒரு ஆளுக்கு ஆ ஃபோட்டோஃகிராபிலாம் அ அங்கே ஏஜெண்ட் இருப்பாங்க மேம் அதுக்குனு தனி ஏஜெண்ட் இருக்காங்க நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நாங்கள் அவங்ககிட்ட பேசி உங்களுக்கு ஓகே பண்ணி தருவோம் சரி பண்ணிகொடுப்போம் அப்படிங்ளா ஆ ஓகே ஆனா கோவா கோவாக்கு நம்ம நம்மகிட்ட ஏஜெண்ட் கம்மியாக தான் இருக்காங்க இப்போ எல்லோருமே கேரளா ப்ரிஃபர் பண்ணுறதுனால ஏன்னா க்ளைமேட் அங்கே சேஞ்சஸ் நல்லார்க்கிறதுனால இப்போ எல்லா ஏஜெண்ட்டும் கேரளா தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஆ நாங்கள் பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் யூவில் தான் நாங்கள் யோசிப்போம் அதனால் நாங்கள் கேரளா தான் சொல்லுவோம் நம்மகிட்ட ஏஜெண்ட் கம்மியாக இருக்கிறதுனால தான் இப்போ இங்கே ப்ராப்லம் நீங்கள் கேரளா ட்ரிப் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு எனக்கு ஒரு ஒப்பீனியன் அப்படிங்களா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறதுனால நம்மகிட்ட ஒரு பெஸ்ட்டு ஆஃபரே இருக்குது மேம் அதுதான் நம்ம ஸ்பெஷல் கேரளா ட்ரிப்பு நீங்கள் மொத்தமாக போகிறதுன்றதுனால நம்ம வந்து அமௌண்ட் கம்மி பண்ணி கொடுக்கவும் சேன்சஸ் இருக்குது மேம் ம் ஓகே மேம் அந்த டேட்ஸ்லாம் நம்மகிட்ட ஓகே தான் மேம் நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அதுக்கேற்றா மாதிரி தான் நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஏன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறதுல நம்மளுடைய ஏஜென் ஏஜென்சி வந்து ஆ கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது

ஆ இருக்குது மேம் அங்கே வந்து நம்ம வந்து இப்போ ஸ்பெஷலாக ஒரு ஃபங்சன் மாதிரி கன்டெக்ட் பண்ணுறோம் அங்கே வந்து ஃபுட் கோர்ட் அந்த மாதிரி நிறையா ஆ இருக்குது லைக் இப்போ அவங்களாம் அங்கே இருக்கற ஸ்பெஷலைஸ்ட் இப்போ அங்கே என்னென்ன இருக்கும் அந்த கதக்களி அந்த மாதிரி வந்து அங்கே ஒரு ஈவன்ட் மாதிரி கன்டெக்ட் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த பெ இந்த ட்ரிப் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி தரதுக்காக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் ஃபுட் கோர்ட்டில் நம்ம மார்னிங் வந்து அவங்க ஸ்பெஷல் டிஷ்சஸ் நம்ம சமைப்போம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் அவங்க பண்ணி தருவாங்க ஒரு சில பேருக்கு வந்து கேரளா டிஷ்சஸ்லாம் செட் ஆகாததுனால கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் அவங்க வந்து பண்ணி தர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ அது உங்கள் இஷ்டம்தான் மேம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறது ஆ கேரளா ஸ்பெஷல் ஏன்னா நீங்கள் கேரளா போனீங்கன்னாலும் அங்கே எதுவும் சாப்பிட்லன்னு நீங்கள் ஃபீல் பண்ண கூடாதுன்றதுனால ஃபுட் கோர்ட்டில் நாங்கள் வந்து இம்ப்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுல ரொம்ப முக்கியம் பொ முக்கியம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்லாம் கூட நீங்கள் அங்கே ட்ரை பண்ணலாம் நாங்கள் கூட்டிட்டு போவோம் அதுக்கெல்லாம் இந்த எக்ஸ்குயூஸ் மீ ஆ ஓ அதெலாம் நாங்கள் க ஆ இது பண்ணிப்போம் மேம் நீங்கள் டேட் சொன்னால் போதும் நாங்கள் வந்து அவங்ககிட்ட பேசிட்டு நாங்கள் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறோம் எல்லாமே இந்த எல்லாமே இந்த பேக்கேஜ்க்குள்ள வந்துடும் ஓகே மேம் தேங்க்யூ